என்னுடைய பள்ளிப்பருவத்தில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய வயதைப் பார்க்கவில்லை கையை தொட்டு காதை தொட்டு பார்த்து என்னை அனுமதித்தார்கள் எனவே அந்த பள்ளிப்பருவம் இப்பொழுது அந்த படிக்கும் குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அதேப்போல நாங்கள் படிக்கும் பொழுது ஆசிரியர் எங்களை மிகவும் அன்பாக குடும்பத்தில் ஒருவராக எங்களை நேசித்து கல்விக்கற்று உதாரணங்கள் சொல்லி கல்வி கொடுத்து கற்றுக்குடுத்தார் அது எங்களுக்கு இன்னும் நினைவில் உள்ளது அதேப்போல உடற்பயிற்சியின் போது அவர்களும் எங்களுடன் சேர்ந்து கொண்டு விளையாடுவார்கள் கபடி போன்ற விளையாட்டுகளில் ஆசிரியர்களும் எங்களுடன் சேர்ந்து மாணவர்களும் மாணவனோடு மாணவனாகவும் ஆரியர்களோடு நாங்கள் ஆசிரியர்களாகவும் பயின்ற நினைவுகள் எங்களுக்கு நினைவில் நீங்காத நினைவுகளாக உள்ளது எனவே அந்தத் தருணம் மிகவும் போற்றக்கூடிய தருணமாக உள்ளது